பொருளாதார செய்தியை கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நான் இந்த பொருளாதார செய்தி எங்கே இருந்தாலும் எந்த நியூஸ் சேனலாக இருந்தாலும் நான் வச்சுடுவேன் ஆனால் ரொம்ப அதிகமாக நான் நியூஸ் சேனல் பார்க்குறதுனா அது புதிய தலைமுறைதான் புதிய தலைமுறையில் தான் பொருளாதார செய்தி பற்றி நிறைய ஓடும் நிறைய சொல்லுவாங்க நான் இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் அது பொருளாதார செய்தியை பற்றி தான் திருப்பி திருப்பி பார்ப்பேன் நம்ப நாட்டோடய பொருளாதாரம் எவ் எவ்வளோ இருக்குது எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு டெய்லி டெய்லி டெய்லி தெரிஞ்சுப்பேன் இந்த பொருளாதாரம் நம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் நான் இந்த புதிய தலைமுறை நியூசில் தான் நான் அதிகமாக பார்ப்பேன் இந்த பொருளாதாரத்தை பற்றி புதிய தலைமுறை நியூஸில் அதிகமாக சொல்லுவாங்க நியூஸ் பேப்பர் டெய்லி படித்து அதில் இருக்கிற பொருளாதாரத்தல்லாம் எடுத்து ஞாபகம் வச்சுப்பேன் இந்த பொருளாதாரத்தை படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொருளாதார விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கு எங்கள் அப்பாதான் எனக்கு சொல்லிக்கொடுத்தாரு இந்த பொருளாதார விஷயத்தை நான் எப் எப்பவுமே இந்த பொருளாதார விஷயத்தை பற்றிதான் நினப்பேன் நாட்டினோடய பொருளாதாரத்தை பற்றிதான் நான் நினைப்பேன்